வாழ்க்கையில் வந்து அதிகமான நான் என்னாத்த மதி மதிக்கிறேனா பேரண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ஸு சுற்றிலும் உள்ளவங்க எல்லோருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய படிப்பை அதிகமாக நான் வந்து மதிக்கிறேன் ஏன்னால் படிப்பு தான் ஃபஸ்ட்டு அடிப்படையே அடிப்படைனா பேஸ்மட்டம் தான் படிப்பு படிப்ப வச்சு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் லைஃபில் உள்ள எல்லா இதுக்குமே ஒரு இஞ் கா காலேஜில் போய் சேரணுன்னா படிப்பு வேணும் அது இல்லாமல் இப்போ காலேஜில் சொல்லல வெளில நீங்க எந்த வேலைக்கு போனாலும் நீங்கள் படிச்சுருக்கணும் எந்த ஒரு ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்யணுன்னா டிகிரி முடிச்சுருக்கணும் சரி ஆஃபீஸ் வேணால் ப்யூனா போய் சேரணுன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுருக்கணும் அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணுனாலும் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இதேமாரி நிறைய இது இருக்குது அதில் வந்து படிப்பை வச்சு தான் எல்லா இதுக்குமே இருக்குது நான் வந்து வாழ்க்கைல அதிகமாக மதிக்கின்றது வந்து படிப்பை தான்